நீச்சல் தெரியாதவர்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறது எளிமையான முறையில் எப்படி கற்று கொடுக்கறதுன்ட்டு சொல்கிறேன் ஒரு இடுப்பளவு தண்ணி நாம் ஃபஸ்ட்டு நாம் நடந்து போனங்கனால் நம்ம இடுப்பளவு தண்ணியில் போயிட்டு அவங்கள கை ரெண்டு கையில் ஏந்தி அப்படியே நீச்சல் ப நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அவங்க த பின்னாடி இப்போ முன் பகுதியிலருந்து பின்னாடி இழுத்து விடுவாங்க அந்த மாதிரி இழுத்து விட்டா சில அப்படியே விட்டீங்கனா அவங்க அப்படியே நீந்தின்னு போவாங்க அவங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா திருப்பின அப்டேயே இழுத்து திருப்பின நாம்பளே பிடிச்சிக்கும் இதே மாதிரியே அவங்கள ஒரு நாலஞ்சு முறை செஞ்சு விட்டிங்கனா அவங்களே நல்ல நீஞ்சிக்குவாங்க இதை அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் நாமளும் கற்று கொடுக்குறதுக்கு எளிமையாக இருக்கும் இடுப்பளவு தண்ணியில் ஏரியில் நல்ல நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு எளிமையாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும்